கிணத்துல இருந்து எப்படி தண்ணி எடுக்கணுன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாளியில் கயிறு கட்டி அந்த மாதிரி நீ தண்ணி எடுத்து தான் பழகிருக்கேன் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கிராமத்து சைடில் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது சிட்டி சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்டினு சொல்லி பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் மேல வீட்டில் மேல வச்சி அது மூலிமா கனெக்ஷன் பண்ணி மோட்ரு போட்டு கரண்டு மூலிமா சப்ளே பண்ணி எடுக்கிறாங்க மறுபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி எடுக்க வசதி இல்லாதவங்க கிணறு இல்லை அப்டினு சொன்னால் போர் போட்டு தண்ணி சப்ளே பண்ணி தண் சப்ளே பண்ணி தான் எல்லா மக்களும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கிணத்து தண்ணி வந்து உ உர உர இருக்குறதுனால் அதில் வந்து எந்த கிருமிங்களும் அட்டேக் பண்ணாது நம்மளுக்கு அந்த தண்ணி குடிக்கிறது மூலமாக மண் வாசனையும் இருக்கும் நம்மளுக்கு நோய் கிருமிகள் எதுவும் அண்டாது